சினிமா தேட்ரு திருமுருகன் பேலஸ் செல்வம் நூர் மஹால் இப்போது விஜயா தேட்ரு காசி ஏசி இப்படி டைமண்ட் டாக்ஸிஸ் டைமண்ட் தேட்ரு நிறைய தேட்ரு நம்ம கிட்டே இருக்குது பத்து இருபது தேட்ருக்கு மேலே இருக்குது அந்த தேட்ரில் எல்லா படத்துலேயுமே நல்ல படங்கள் ஓடும் படம்னால் பார்க்க வரலாறு கதைகள் சில டூயட் பாட்டு கதைகள் வேறு வந்து சுவாமி படங்கள் எல்லாம் நம்ம ஓடு இந்த படமெலாம் நாங்கள் பார்ப்போம் விரும்பி பார்ப்போம் அதுக்கு ஆகவே நாங்கள் செல்வோம் அங்கே நான் பிரண்ட்டெல்லாம் நண்பர்களெலாம் அழைச்சிட்டு செல்வேன் அங்கே பார்க்கும்போது எல்லாம் ஆர்வத்தோடு பார்த்துட்டு திரும்பி வரும்போது வந்து டிபன் சாப்பிட்டு அவுங்கவங்களும் இந்த தியேட்டரில் படம் பார்த்துட்டு போய்விடுவாங்க படம்னால் அப்போ ஒரு படமும் வந்து எம்ஜிஆர் படம் சிவாஜி கணேசன் படம் ஜெய்சங்கர் படம் முரளி படம் விஜயகுமார் படம் நிறையா பிரபல திரை முன்னணி நடிகர் நட்சத்திர படம் நாங்கள் நல்லா விரும்பி பார்க்குறோம் அதில் மெயினாக எம்ஜிஆர் படம்தான் அதிகமாக பார்ப்போம்